நாங்கள் சின்ன வயசில் மூங்க குச்சியில் இந்த மே க போய் இது நரம்பு கட்டிக்கிட்டு போய் அதில் கொக்கி முன்னாடி இருக்கற முள் மாட்டிகிட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கு போவோம் அது அந்த புழுகு கிழுகெல்லாம் அந்த குப்பையில் இருக்கிற புழுவ தோண்டி தொட்டியில் போட்டு போய் அந்த புழுவுல வந்து இந்த மீன் முள்ளில் மாட்டி ஆற்றுல வீசிடுவோம் அதில் ஒரு இந்த கம்பம் தட்டு உடையது தக்கைன்னு சொல்லி அதை வெச்சு கட்டியிருப்போம் அந்த ந நரம்பில் அந்த ஆற்றுல போட்டுகிட்ருக்கும்போது அந்த மீன் வந்து அந்த புழுவ சே சாப்பிடறதுக்கு வரும்போது அதை கொத்தி இழுக்குற போது அந்த தக்கை வந்து மிதந்துட்ருக்கற தக்க ஆற்று தண்ணிக்குள்ளே இழுக்கும் அப்போது வந்து அந்த மீன் கொத்திகிட்ருக்குறதா இருக்கும் அந்த அப்போ அந்த மூங்க கட்டை குச்சி வந்து ஒரு சுண்டு சுண்டுனால் அந்த மீன் வந்து முள் வந்து அதோனுடைய இதில் செவுலில் மாட்டி சிக்கிக்கிங்னு சொல்லுவாங்க அதை நான் பார்த்துட்ருக்க அதை அடிக்க போடுறத மாற்றி போடுற பார்த்து நாங்களும் அதை பழகிட்டோம்